இந்தியாவின் பருவ நிலை மற்ற நாடுகளில் ஒப்பிடும்போது இந்தியப் பருவநிலை ஒரு மிதமான பருவநிலை கொண்ட நாடாக கருதப்படுகிறது மற்ற ப நாடுகளை விட இந்தியாவில் விவசாயங்கள் அதிகமாக காணப்படுகிறது அதில் நம்ம இப்போ பார்க்க போனமுன்னா இப்போ அதில் உள்ள பல் பல்வேறு மாநிலங்களில் பல்வேறு பருவநிலைகள் இருக்கிறது இப்போ பொதுவாக இப்போ எடுத்துப்போம் டெல்லி பீகார் ஹரியானா அந்த பகுதியில் பார்த்தோம்னா குளிர் பிரதேசம் எப்பயும் குளிர் தான் இருக்கு காஷ்மீர் அங்கெலாம் அங்கே அதுக்கேற்ற மாதிரி விவசாயம் நடக்குது பண்ணுறாங்க அங்கெலாம் எப்படின்னா ஆப்பிள் இந்த மற்ற அதான் அந்த குளிர்சாதன அங்க பொருட்களெலாம் கேரட் அந்த மாதிரி பொருட்களெலாம் அங்கே இருக்கிறது அப்புறம் இப்போ பார்த்தோம்னா இந்தப் பக்கம் சவுத் சைட் வந்தோம்னா சவுத் இந்தியா பக்கம் வந்தோம்னா தமிழ்நாடு கேரளா கேரளாவில் பார்த்தோம்னா மலை பகுதி அங்கே வந்து ஒரு எப்போதுமே ஒரு ஆறு மாதத்திற்கு மழை உள்ள ஒரு பகுதியாக கருதப்படுகிறது கேரளா என்பது கேரளாவை பொருத்த வரையும் ஒரு நல்ல விவசாய இடம் நல்ல அங்கே நல்ல தென்னைமரம் அதிகமாக இருக்கின்ற ஒரு இடம் இந்தியாவில் இப்போ அதிகபட்சம் தேங்காய்கள் அங்கேயிருந்துதான் உற்பத்தியாகிறது அடுத்து நம்ப தமிழ்நாட்டை பார்க்க போனோம்னா தமிழ்நாட்டில் வந்து மூன்று மாதம் நல்ல மழை பெய்கிற நாளாக தான் இருக்கும் அந்த மூன்று மாதம் மழை பெஞ்சாதான் விவசாயிகளுக்கு நல்லாயிருக்கும் நல்லா உபயோகப்படுத்தும் அந்த இப்போ அந்த மூணு மாதத்துக்கு பெய்கிற மழை தான் வந்து தண்ணீரை அது கரெக்ட்டாக வச்சுக்கிட்டே இருக்கும் மற்றபடி அப்பப்போ அழிவும் வந்துக்கிட்டு தான் இருக்கு தமிழ்நாட்டில் தானே புயல் வர்தா புயல் அது போன்ற நிறைய புயல்கள் வந்தது ரொம்ப கம்பேர் பண்ணுணா மற்ற நாடை விட இந்தியப் பருவநிலை ஒரு மிதமான பருவநிலைன்னு தான் சொல்லலாம்